சுற்றுலானா பார்த்தீங்ன்னா ஊட்டி ஊட்டியெலாம் ரொம்ப குளிராகவே இருக்கும் நார்மலாக சீசன்னால் போக முடியாது இதே ஒரு கோடை சீசன்னு மழை சீசன்னு போக முடியாது கோடை காலத்து சீசன்னால் ரொம்பவே போய் என்ஜாய் பண்ணலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல் வேடந்தாங்கல்னால் பார்த்தீங்ன்னா அதிகமான அதிக அளவிலான பறவைகள் வரு விதவிதமான பறவைகளெலாம் வரும் அப்போ கடல் கடந்து வெளி நாட்டுலேருந்து கடல் கடந்து அதிகமான பறவைங்கள் வரும் அதில் நிறையா பறவைங்களாம் இருக்கும் அதில் இப்போ சைலன்ட்டாக கத்திக்கிட்டு இதுமாதிரி பார்க்க மாட்டாங்க வெடி கிடி போட்டால் எல்லாம் பறந்துடும் அதேயே சைலண்டாக பார்த்துட்டு வந்தம்மா அதுக்கும் நம்ப நிறையாக பறவைகள் பார்க்க முடியும் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அதேமாதிரி இப்போ நம்ப கொல்லிமலை கொல்லிமலை சைடெலாம் போனீங்கன்னால் மழை சீசனெல்லாம் போக முடியாது ஏன்னால் அங்கெலாம் ரொம்ப பாறையாக இருக்கும் வண்டி எதுவும் பாம்பு நிறையா அதுமாதிரிலாம் நிறையா வரும் அதேமாதிரி சம்மர் சீசனெலாம் போனோமுன்னால் நிறையா பழங்களெலாம் பார்க்கலாம் அன்னாசி பழம் அன்னாசி பழமா இது மாதுளை பழம் நிறையா இதுமாதிரி பார்க்கலாம் பார்த்தா பார்க்குறதுக்கே அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கே மலை மலைகளெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கேற்றமாரி இதே கொல்லி பிரியஞ்சாவடிலாம் போனீங்கன்னால் அப்புடின்னா மழை சீசனெலாம் போக முடியாது ஆனால் ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் அருவி சைடெலாம் விட மாட்டாங்க இதே சம்மர் சீசனில் போனால் வழுக்க பாறை இதுமாதிரி நிறையா ப்லேஸஸ் நிறையா இருக்குது அங்கேபோனா நம்ப பாட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பசங்கேகூட வண்டியில் போகிறப்பே ஜா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அங்கே போனால் இன்னும் இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அதாவது தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூலிகை வாய்ந்த தண்ணிதான் அதே தண்ணிலாம் சொல்லுவாங்க ஊருகாரவங்களாம் தண்ணிலாம் ரொம்ப பிடிக்கும் தம்பி தம்பி மூலிகையான தம்பி மூலிகைகையான தம்பி பா மூலிகையான தண்ணி ஆனால் அதை நம்ப நிறையா தெரியாத வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்கள் இதேமாதிரி பார்த்தீங்கன்னா பரவச உலகம் பரவச உலகம்னு பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நிறையா என்ஜாய் பண்ணலாம் இதுமாதிரி ஃபேமிலியோடு போனோமுன்னால் இன்னும் ஜாலியாக இருக்கும் அதுவும் அந்த சம்மர் சீசனில் போனால் இன்னும் செமை ஜாலியாக ஃபன்னு என்ஜாய் பண்ணலாம் பார்க்கலாம்